எங்கள் தோட்டத்தில் செடிகள் தேவைகளுக்கு சுற்றுச்சூழல் தேவைகளை எப்படி செய்கிறதுனா நாங்கள் தோட்டத்தில் எங்கள் தேவையான செடிகள் நாங்கள் வைக்கும் போது சுற்றுச்சூழலை பாதிக்காத படியும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் அந்த செடிகளை வைக்கிறோம் வீட்டு ஓரங்களில் வைக்கிறோம் வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறோம் அந்த செடிகளை நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த வெயில் காலத்துக்கு தேவையான செடிகள் வெயில் காலத்தில் புங்கை மரமெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தள்ளி வைப்போம் ஏன்னால் நிழல்படுற மாதிரி அப்புறம் இந்த ஜாம் மரம் சொல்லி அந்த மரங்களெலாம் அந்த அடர்த்தியான மரங்கள் கோடை காலத்தில் துளிர்த்து நிற்கிற மரங்களை வந்து நட நடுவோம் அப்புறம் இந்த ரோட்டு ஓரங்களெலேலாம் என்ன செய்யலாம் இந்த நாவ நாவல் மரங்கள் அப்புறம் இந்த இந்த தூங்கு மூஞ்சு மரம்னு சொல்லுவாங்க அந்த நல்ல பேர் அதுக்கு அந்த புங்கை மரம் புங்கை மரம் வாதுமை மரம் அப்படினு நினைக்கிறேன் அந்த நுணாமரம் இதுகளை எல்லாம் வைச்சா நல்லா உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பனை மரங்களெலாம் நட்டால் இந்த அதிலருந்து என்ன செய்லாம் பன நு வெயில் காலங்களில் நுங்கு சாப்பிட்லாம் அந்த பனங்கிழங்கு சாப்பிட்லாம் உடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இதெல்லாம் ஏற்றது போல் நாங்கள் அதை செஞ்சு ச செஞ்சால் நாம் சூழ்நிலைய என்ன செய்லாம் சமநிலைப்படுத்தி படுத்துவதற்கு பராமரிக்கிறதுக்கும் ஏற்றதாக இருக்கு